குறிப்பாக வந்து தமிழகத்திலிருந்து பெங்களூர் கர்நாடகா மாநிலத்துக்கு போகும் போது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பெங்களூர் செல்லும் போது தேசிய நெடுஞ்சாலைகளை மட்டும் தான் பயன்படுத்த முடியக் கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி போகும் போது நமக்கு சாணமாகு பகுதிகளில் இரவு நேரங்களில் இந்த வறட்சியான கோடை காலம்னு சொல்லக் கூடிய நேரங்களில் வந்து இந்த யானைக் கூட்டம் வந்து நிற்கும் அது சரியான வெளிச்சம் இல்லாத பகுதியாக இருக்கிறதுனால திடீர்னு வந்து முன் பகுதிலையே வந்து நிற்கும் போது பதட்டமாகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையும் கூட இருந்து வந்தது அது மாதிரி தவிர்க்கணும்னால் நம்ம அது கவனத்தோடு கையாளணும் அந்த நேரங்களை